எங்கள் ஊரில் கோயில் விசேஷம்னா மல்லியம்மன் கோயில் இருக்குதுங்க பழங்காட்டுக்குள்ளே இருக்குது அங்கே வந்து குரங்குகள்லாம் நிறையா இருக்குது அங்கே விசேஷம் போடுவாங்க ஆடி மாதத்துல போடுவாங்க நாங்கெல்லாம் போவோங்க பயங்கர கூட்டமாக இருக்கும் அண்டாவில் வந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து டெம்பாவிலியே வெச்சுட்டு எல்லாருத்துக்கும் போடுவாங்கோ தட்டத்தை எடுத்து எல்லாேரும் சாப்பிட்டு வேணுமெங்கிற சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு போட்டு வருவோங்க அப்புறம் வந்து பண்ணாரி கோயில் இருக்குதுங்க காட்டு பண்ணாரி இருக்குது டூரிஸ்ட் எல்லாம் நிறையா வருவாங்க அப்புறம் இது வந்து நிறையா குண்டம் போடுவாங் குண்டம் போட்டாங்கனால் நிறைய ஜனங்க குண்டம் மிதிக்கிறதுகாக நிறையா வருவாங்க முந்தின அன்னிக்கே வந்து ரையினில் உக்காந்துவாங்க கோடிக்கணக்கான மக்கள் வருவாங்க எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் நிறையா பேர் வந்து நல்லா உட்காண்டு இருந்துட்டு எல்லாம் ஒவ்வொருத்தராக குண்டம் மிதிச்சிட்தான் ஊ ஊருக்கு போவாங்க அப்புறம் வந்து சடங்குயென்னால் எல்லாம் முடியெடுப்பாங்க குழந்தைகளுக்கு காது குத்துவாங்க அங்கேயே விருந்து போடுவாங்க கிடா வெட்டி விருந்து போடுவாங்க எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக போவாங்க கடையெல்லாம் நிறையா வந்திருக்கு ஏகப்பட்ட பேர் கூட்டமாக இருப்பாங்க நாங்கள் வந்து பண்ணாரி தாயை நல்லா கும்பிட்டு போட்டு அப்புறம் மோ முடியெடுத்துவிட்டு வீட்டுக்கு வந்துடுவோங்க